முதுகுவலியை வந்து குணப்படுத்துறதுக்கு என்னோட கிராமத்தில் வந்து பின்பற்றிட்டு வர சில வீட்டு வைத்தியங்களல்லாம் இருக்குது அதல்லாம் வந்துட்டு என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதுகு நெட்டை எடுக்கிறது உலக்கையை வச்சு முதுகில் உருட்டுறது அதுக்கப்புறம் வந்துட்டு மூச்சு பிடிக்கறது இதெல்லாமே வந்துட்டு முதுகு வலியிலேருந்து குணப்படுத்துறதுக்கு வந்து எங்கள் கிராமத்தில் வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி வைத்தியம் எல்லா இதல்லாம் இல்லாமல் வந்துட்டு உணவுப் பழக்கவழக்கத்தினாலையும் வந்துட்டு முதுகு வலியும் வந்து குணப்படுத்தலாம் அது வந்து என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீரைகளல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்குறது அப்புறம் வந்து கிழங்கு வகைகள் எல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்காமல் வந்து இருக்கிறது மெயினாக வந்துட்டு கேஸ் ஐட்டம் தரக்கூடிய உணவுகளல்லால் வந்து எடுத்துக்காமல் இருந்தால்தான் வந்துட்டு முதுகில் வந்துட்டு முதுகு வலி வந்துட்டு இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம் அது இல்லாமல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டு வைத்தியம் வந்து இருக்கு அது வந்து எப்படி இருக்கும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூச்சு பிடிக்கிறது சொல்வாங்க அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு தட்டு செம்பு சொம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி அதை வந்துட்டு இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்பு தட்டில் வந்துட்டு தண்ணீயை ஊற்றி அதில் வந்து மஞ்சளை போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த தட்டில் ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து செம்பு சொம்பில் வந்துட்டு காட்டன் துணியை வந்து தீயை பற்றி அந்த சொம்புக்குள் போட்டு இந்த தட்டில் இருக்கிற தண்ணீயில் வந்து குப்புற கமுத்திடுவாங்க இது வந்துட்டு அந்த செம்பு சொம்பில் இருக்கிற காட்டன் துணியோட ஹீட்டில் வந்துட்டு அந்த மஞ்சள் தண்ணீர் எல்லாம் வந்து இழுத்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து முதுகு வலிங்கிறது வந்து குணமாயிடும் இதல்லாந்தான் வந்து எங்களோட கிராமத்தில் வந்து பின்பற்றிட்டு இருக்க முதுகுவலிக்கு வந்து பின்பற்றிட்டு வர வீட்டு வைத்தியங்கள்